எங்கள் ஊர் ஏரியில் மீன் பிடிக்க போனோம் எங்கள் ஊர் ஏரியில் பொதுவாக பார்த்தால் சிறு சிறு டேம் கெண்டை மீன்களும் கெளுத்தி வெறால் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இறங்கி மீன் பிடிக்கும் போது பெரிய அணை மீன் ஒன்றைப் பார்த்து விட்டோம் அது அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிறது பிள்ளைப் போலவே தெரிகிறது அதை அதை பிடித்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் இதை பார்ப்பது ரொம்போ இய ஆச்சரியமாக உள்ளது இதை நாங்கள் மேலும் இதை எடுத்து மேலே கொண்டு வந்து பா பார்த்து அதை சுவைத்து ஸ் சமைச்சி சாப்பிட எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பகிர்ந்துக் கொண்டோம் நாங்கள் இந்த மீனை நான்கு பேர்களும் பரிப் பிரித்துக் கொண்டோம் சரிப்பாகமாக பிரித்துக் கொண்டோம்